நான் வந்து புக்குனா இராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இருக்க ஒரு வம்சா வழியில் வரதைதான் படிப்பேன் அதில் வந்து இப்போ இராமர் சீதையை பாத்துக்க சொல்லி லெட்சுமணன் கிட்டே ஒப்படைச்சிட்டு அவர் வேட்டைக்கு போயிடுராரு வேட்டைக்கு போய்ட்டு வரும் போது அப்போ சீதையை இராவணன் தூக்கிகிட்டு போயிடுறான் அந்தமாதிரி ஒரு சூழ்நெலையில் நம்ம மனநில எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப விரும்பி படிப்பேன் அந்த அந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சீதையை சீதையை எப்படி லக்ஷ்மணன் காப்பாற்ற போராடுகிறாப்டி இராமர் எப்படி போராடுகிறாரு இராவணன் எப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணான் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும் போது நம்மளுக்கு மனதுக்கு ஒரு மீள முடியாத ஒரு இது இப்போ உண்டாகுது நம்மளுக்கு அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது